என் நண்பன் சீனிவாசன் வந்து ஆடு மாடு வளர்த்துட்ருக்கான் தோட்டத்தில் அவங்க மேய்ச்சலுக்கு கொண்டு போவாங்க அவங்களும் சொந்தமாக வேலைக்கு போயிட்டு வந்து பார்ட் டைம்மாக அவன் மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறது ஒரு ஹாபியாக பண்ணிட்டுருக்கான் அதனால் அவன் மன அழுத்தம் கம்மியாகுது அது கொண்டு போகிற ஆடுக மாடு இதெல்லாம் கொண்டு போனாலும் கரெக்டாக மேய்ச்சிட்டு கொண்டு வந்து அதே இடத்துல காற்றோட்டமாக இடைவெளி விட்டு கட்டிடுவான் அதேமாதிரி இடமும் இருக்குது கோழிகள் நிறையா வளர்த்துட்ருக்கோம் அந்த கோழிகளும் மார கூடுக்குள்ளே வெச்சு முடிஞ்சளவுக்கு மேய்ச்சலுக்கு விடுவோம் குறிப்பிட்ட டைமில் அந்த கூட்டில் கொண்டு வந்து வெச்சுருவோம் பக்கத்து தோட்டம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமையும் பார்த்துக்கறோம் ஆனால் எங்களுக்கு வேறு வேலையும் இருக்குது இதுவும் பார்ட் டைம்மாகவும் பார்த்துட்ருக்கோம் மன அழுத்தம் இதனால் கம்மியும் ஆகுது ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது